ஹலோ சார் சொல்லுங்கள் சார் ஆ ஆமாங்க சார் சரிங்க சார் மே தோ சரி எடுத்துக்கலாங்க சார் தொட்டி மெயின்லேயே இருக்குங்க சார் சாக்லேட் கேக் இருக்குங்க வெண்ணி சாக்லேட் கேக் சாக்லேட் கேக் இருக்குது சார் ஃப்ளேவர் இருக்குது வெண்ணிலா இருக்குங்க இல்லை பீஸாக வேணுன்னாலும் போட்டுலாங்க எப்படி வேணுமோ பர்த்டே கேக்கு என்ன என்ன கேக்கு வேணுங்களோ அது மா அது மாதிரி எடுக்கலாம் சார் ஆட்ரு நீங்கள் எப்படி நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி பண்ணலாங்க சார் பொம்மை மாதிரி பண்ணலாங்க அப்படி ரௌண்டு வருது ஷேப்பாக சதுரக் கலரில் வருதுங்க நீங்கள் என்ன நீ உங்களுக்கு என்ன வேணுமோ அது தான் நாங்கள் பண்ணித் தருவோம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லுங்கள் சரி சரி சரிங்க சார் எத்தனைக் கிலோங்க வேணும் சரி சரி சரிங்க சார் சரி சரி சரிங்க சார் தொ தொட்டியம் ப தொட்டியம் பஸ் ஸ்டாண்டுலேருந்து லெஃப்ட் சைடுங்க தொட்டியம் தொட்டியம் பஸ் ஸ்டாண்டுலேர்ந்து லெஃப்ட் சைடு இருக்குங்க எங்கள் பேக்கரி ஐயங்கார் அதுலேர்ந்து எடுத்துக்கலாம் சார் உங்களுக்கு என்ன என்ன டிசைனு வேணும் எப்படி வேணுன்னு வீட்டில் கேட்டுகிட்டு சொல்லுங்க அது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்களாங்க சார் ஏன்னால் பர்த்டே கேக்கு மட்டும் போதுங்களா இல்லை அது இல்லாமல் தனியாக பீஸ் வேணுங்களா சரி சரி சரிங்க பர்த்டே கேக்கு பத்துக் கிலோங்கறீங்க அப்புறம் அது இல்லாமல் பீஸ் எதுவும் வேணுமா பீஸ் எதுவும் வேணுன்னு வச்சுக்குங்க பீஸ் எதுவும் வேணுன்னா பீஸ் போட்டுக்கலாங்க எத்தனை பே எத்தனை பீஸ் வேணுமோ அது அதுக்குத் தனியாக பீஸ் போட்டுக்கலாங்க அது ப பீஸ் வந்து மூன்றுரூவா வரும் ரேட்டு இப்போ இப்போ இப்போ உங்க ப எப்படிங்க சார் இல்லை சார் நீங்கள் வீட்டில் கேட்டுகிட்டு சொல்லுங்கள் சார் டிஸ்க்கௌண்ட் பண்ணிக்கிலாங்க ஒரு எதோ பத்துக் கிலோ எடுக்கிறப்போ ஒரு நூறுவா கம்மிப் பண்ணிக்கலாங்க இப்போ கடைசியில் அந்த ப பர்த்டே கேக்கில் என்ன சார் நேம் எதுவும் போடணுங்களா என்ன எப்படிங்க சார் நேம் போடணுங்களா இல்லை பர்த்டே அந்தத் தேதி போடணுங்களா எப்படின்னு சொல்லுங்கள் சார் ம் சரிங்க சார் பேர் எழுதிக்கலாங்க சார் ஆ பேர் எழுதிக்கிலாங்க நீங்கள் என்ன கேக்கு ஆட்ரு சொல்கிறீங்களோ எப்படிங்க சார் இல்லை நீங்கள் தமிழில் போடுறதுனாலும் போடலாம் இங்லீஷில் போடுறதுனாலும் போடலாம் இல்லை ரெண்டுமே போடுறதுனாலும் போடலாங்க சரிங்க ரெண்டுலேயும் போட்டுக்கலாங்க சார் ரெண்டுலேயும் பேர் போடுற மாதிரி வேணுங்க ரெண்டு இங்க்லீஷ்லேயும் நேம் அடிக்கணும் தமிழ்லையும் அடிக்கணும் சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரி சரி நேர்லேயே வந்துப் பாருங்கள் சார் ஆ சரி நேர்லேயே வந்துப் பாருங்கள் என்ன டிசைன் வேணும் கேக்கில் எடுத்துக்கலாங்க பேரும் போட்டுக்கலாங்க சார் ப்ரைஸ் வந்து அதாங்க சார் கிலோ முந்நூறுரூவா வருதுங்கள் பத்துக் கிலோன்னா மூணாயரூவா வருது ஏதோ ஒரு ஒரு இரநூறுவா கம்மி பண்ணிக்கோங்க சார் ஆ தேங்க் யூ சார்